எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லணுனா எங்களது ஜாய்ன்ட் ஃபேமிலிங்க எங்கள் வீட்டில் அஞ்சு கொழந்தைங்க இருக்காங்க பெரிய பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் ச ரெண்டாவது பையன் ஒம்பதாவது படிக்கிறான் மூணாவது பையன் எட்டாவது படிக்கிறான் நாலாவது பையன் ஆறாவது படிக்கிறான் பொண்ணு எல்கேஜி படிக்கிறாள் எங்கள் பசங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே உலகமே பசங்கள்கூட இருக்கிறது தான் சந்தோஷம் பசங்கள் என்ன பண்ணுறாங்க டெய்லி ஒர்க் அவங்களுது பார்க்கறது ஹோம் ஒர்க் அவங்களுக்கு எழுத வைக்கிறது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதுதான் எங்களுக்கு பேஸு கடைசியாக எங்கள் பொண்ணு கூட தான் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் நாங்கள் பொண்ணு வந்து பேசுறது நடக்கிறது அது பார்த்துட்டு அவங்க கூட விளையாடிகிட்டு பொழுதினைக்கும் அது எங்களுக்கு ஒரு என் சந்தோஷங்கறத கொடுக்கும் பசங்கள் வந்து ஸ்கூல் போய்விட்டு வந்த ஸ்கூல் போய்விட்டு வந்து அவங்க ஸ்கூலில் நடக்கிறது எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க அது பசங்கள் அவங்க கூட கொஞ்சம் பேசிவிட்டு உக்காந்துட்ருப்போம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அது என்னென்னன் ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்கள் கூட பேசிகிட்ருப்போம் அப்புறம் அப்புறடிக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் தங்கச்சி எங்க வீட்டுக்காரோடய தம்பி அவங்க ஒய்ஃப் கூட பேசுவோம் பழகுவோம் கொஞ்ச நேரம் எல்லா உக்காந்து பேசுவோம் அதுதான் எங்களோடைய சந்தோஷமே